எங்கள் கலாச்சார மரபில் எங்கள் குடும்பத்தில் இன்றைக்கும் நடைமுறை இருக்கிற பொங்கல் திருநாள் அன்றைக்கு நாங்கள் கடைப்பிடிக்கிறது தான் சூரியனுக்காக நாங்கள் படைக்கிற இந்த திருவிழா எங்கள் குடும்பத்தில் இன்னமும் நாங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்டு வந்துகிட்டுருக்கோம் அதில் பார்த்திங்க அப்படினா நாங்கள் விடியற்காலையில மூணு மணிக்கே எழுந்திரிச்சிருவோம் எல்லாருமே எழுந்திரிச்ச உடனே முதல் வேலையாக நாங்கள் வந்து குளிச்சிட்டு நாங்கள் வந்து கதிரவனுக்கு படைக்குறதுக்காக பொங்கல் செய்கிறதுக்காக நாங்கள் வந்து அந்த காலையிலே வந்து நாங்கள் எல்லாருமே எந்திரிச்சிருவோம் அப்போ பார்த்திங்க அப்படினா நாங்கள் எல்லாருமே புத்தாடையெலாம் அணிந்து நாங்கள் வணங்கிறதுக்காக கிளம்பி இருப்போம் மார்னிங்கே வந்து எந்திரிச்சி அந்த கதிரவனுக்கு படைக்கிறதுக்காக பழங்கள் பூக்களால் செய்யப்பட்ட தோரணங்கள்லாம் வீட்டில கட்டுவோம் அதுக்கப்புறம் கோலம்லாம் வண்ணக்கோலம் அதெல்லாம் வாசல்ல போடுவோம் அப்புறோம் பார்த்திங்க அப்படினா நாங்கள் எங்களுக்கு ஒரு பொங்கல்லாம் ரெடி பண்ணுறதுக்கான ஒரு நல்ல நேரம் பார்த்துட்டு விடியற்காலையிலே அஞ்சு மணிக்கே நாங்கள் பொங்கல் வச்சிட்டு ஒரு ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவோம் அதுக்கப்புறம் ஒரு ஆறு மணிக்கு முடிஞ்சோடனே ஆறு மணிக்கு கதிரவன் வர நேரத்தில் நாங்கள் எல்லாரும் குடும்பத்தோட எல்லா உறுப்பினர்களும் சூரியனை வணங்கி இந்த வருடம் ஃபுல்லாக நாங்கள் வந்து உழுததுக்காக உனக்கு நீங்கள் எனக்கு துணை இருந்ததுக்காக நாங்கள் வந்து ஒரு நன்றி சொல்கிற விழாவாக நாங்கள் அது பாரம்பரியமாக நாங்கள் வந்து இந்த விழாவை வந்து கொண்டாடி கொண்டு வரோம்